முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா தெருவில் கூத தெருக்கூத்து நாடகங்கள் இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னால் மக்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாததனால் இப்போது ஒரு மலேரியா டெங்கு இதை போல ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது மக்களுக்கு விழிப்புணர்வு நாடகங்கள் கொசுக்கடியினால் இதுமாதிரி ஆகுது அப்படின்னு மாதிரி விழிப்புணர்வு நாடகங்கள் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து கூத்தாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் பு சென்றடையலை அந்தந்த ஏரியாவுக்கு ஏரியாவுக்குப் போய் செஞ்சுக் காட்டி அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாததுனால ஒரு ஒரு ஏரியாவாக போய் தெருக்கூத்து நாடகங்கள் போட்டு ஒரு ஒரு கிராமமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு ஒரு எல்லா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கிராமத்துலையும் மக்களை ஒன்று திரட்டி இப்படிதான் பண்ணுறமாரி இருந்துச்சு அன்றைய காலக்கட்டம் ரொம்ப ஒரு கொ பணம் அதிகமான செலவில் பண்ணப்பட்டுச்சு அன்றைக்கி இன்றைக்கி எப்படின்னு சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு சேனல் மூலயமா எல்லாத்தையும் மொத்தம் எத்தை எங்கே நடக்கிறது எந்த வெளிநாடுகளில் நடக்கிறதா கூட இருந்தாலும்கூட இப்போ வெளிநாடுலேருந்து நம் நாட்டில் எந்த நாட்டில் நடந்தாலும் இன்றைக்கி செகண்ட்டுக்கு செகண்ட் நம்ம லைவாக பார்க்க முடியுது அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போது ஒரு கிரிக்கெட் நடக்குதுன்னா அங்கே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உள்ளவங்ககூட லைவாக பார்த்துக்கூட அவ்வளோ தூரத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படி ஒரு இதாயிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி சேனலில் கரெக்டாக அந்த க ரசிகராக அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரோடய முகத்துலேருந்து நீ அத்த எந்த சே எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காரு எத்தனை ரன்ஸ் போயிருக்குது எத்தனை விக்கெட்ஸ் விழுந்துருக்குது எல்லாமே கரெக்டாக அன்றைக்கி தெரியுது அந்தளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சினுதான் சொல்லலாம் அது மட்டும் கிடையாது முன்னே விழிப்புணர்வு நாடகமெல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லும்போது இப்போது வந்து ஒரு விழிப்புணர்வு நாடகம்னு வச்சுக்கிட்டா இன்றைக்கி ஒரு சேனலில் போட்டால் ஒட்டுமொத்த நாடுமே பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி பண்ண முடியுது அந்தளவுக்கு டெக்னாலஜி உண்மையை சொல்லணுன்னா அந்தளவுக்கு வளந்துருச்சு ஒரு ட்ரெஸ் ஆடு எல்லாமே இன்றைக்கி ஆட்ஸ் ஆயிட்ச்சு ஃபுல்லாக விளம்பரம் தான் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு சாப்பாடு பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கி வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிட்டு உலகமே நம்ம கையிலங்கிற அளவுக்கு ஆயிச்சு கணிணி இதெல்லாம் வரும்போது இன்றைக்கி உலகம் நம்ம கையில் அப்படிதான் இன்றைக்கி நிலமை இருக்குது இன்றைக்கி செல்லை வச்சுக்கிட்டு என்னத்தை வேணாலும் பார்க்க முடியுது மொபைலை வச்சுக்கிட்டு